மற்ற ஊருகளுக்கு பள்ளிக்கூடம் போகிறது பார்த்து பார்த்தீங்கன்னாங்க இன்றைக்கு பசங்கள்லாம் வந்து பார்க்கப் போனால் சில பேர் நடந்து போகிறாங்க சில பேரு வந்து பார்த்தீனா சைக்கிள் பயணத்தில் போயிடுறாங்க ஆனால் இன்றைக்கு பக்கத்துலம் வந்து பள்ளிக்கூடம் வந்து பார்த்தீனா ஒரு கிலோ மீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறதுனாலைங்க ஈஸியாக பஸ்ஸுலேயும் போயிடுறாங்க அதே மாதிரி சைக்கிள்லேயும் போயிடுறாங்க நடந்தும் போயிடுறாங்க நல்ல அந்த பேருந்து வசதி சில ஏரியாவில் இருக்குதுங்க சில ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னாங்க அந்த பஸ் வசதி இல்லாதனாலே மாணவர்கள் நடந்து போகிறக் கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க ஆனால் ஆரம்பக்கல்வியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னாங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்குதுங்கள் அதில் எந்த சவாலும் இல்லை என்னென்னா ஆரம்பக் கல்வி வந்து ரொம்ப ஒவ்வொரு பசங்களுக்கும் வந்து பார்த்தீனா ஒவ்வொரு குழைந்தைக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கப் போகிறதுனால் இந்த ஆரம்பக் கல்வி படிக்கிறதில் வந்து பார்த்தீனா கொஞ்சம் குழந்தை வந்து பிடிவாதமாக இருக்குங்க கொஞ்சம் ப பயம்ங்க பள்ளிக்கூடம் போகிறக்கு ரெண்டு நாள் மூணு நாள் இந்த விளையாட்டு சொல்லிக் கொடுத்து அப்படியே கொஞ்சம் போகிறதுனாலைங்க இந்த சொல்லி கொடுத்தோம்னா அந்த பசங்க வந்து கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு கஷ்டப்பட்னா அது மறுபடியும் குழந்த போய் படிச்சிக்குங்க இந்த ஆரம்பக் கல்வியில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சினையே அதுதாங்க குழந்தை வந்து புதுசாக பள்ளிக்கூடம் போய் உட்கார்றதுனால கொஞ்சம் அழுகுங்க ஆனால் அது நம்ம இது விளையாட்டு முறை அந்த முறை எல்லாம் இருக்கிறதுனாலைங்க அதில் நாம் வந்து இந்த குழைந்தை கொஞ்சம் ரெடியாகி கொஞ்சம் நாள் போச்சுன்னா பழகிருதுங்க